சார் போலீஸ் ஸ்டேஷனாங்க சார் சார் இங்கே நாங்கள் லேருந்து பேசுகிறேங்க சார் இது சார் என்னோட பேக் ஒன்று இங்கே மிஸ் ஆயிடுச்சுங்க சார் அதில் ஒரு பவுன் நகை கொஞ்சம் கேஷ்லாம் வச்சுருக்கிறேங்க சார் சார் நீங்கள் நாங்கள் ஆர்பி ஸ்ட்ரீட் செகண்ட் ஸ்ட்ரீட்லேருந்து கால் பண்றேங்க சார் கொஞ்சம் அர்ஜெண்ட்டுங்க சார் எங்களுடைய ஸ்டேட் பேங்க் பக்கத்துலைங்க சார் இல்லைங்க சார் ஸ்கூட்டி வச்சிவிட்டு நின்றுட்டுருந்தேங்க சார் ஸ்கூட்டி வச்சிகிட்டு நிற்கறப்போ ஹேண்ட் பேக் மேலே வச்சுட்டுருந்தேங்க சார் வச்சுட்டு பக்கத்தில் ஜெராக்ஸ் கடைக்குதாங்க சார் போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா பேக் மிஸ்ஸிங் சார் சார் ஜெராக்ஸ் கடைக்கு எடுத்துகிட்டு போகலங்க சார் நான் வண்டி மேலே தாங்க சார் வச்சிவிட்டுப் போயிருந்தேன் போயிட்டு வந்த செகண்ட்டில் பேக் மிஸ் ஆயிருச்சிங்க சார் சார் இப்போ கொஞ்ச வரனா என்னாச்சு சொல்லுங்கள் சார் ஆ சார் கேட்குது சொல்லுங்கள் சார் சார் இல்லைங்க சார் கொஞ்சம் நீ நான் வர்ட்டுங்களா இல்லை நீங்கள் இங்கே வர்றீங்களாங்க சார் சரிங்க சார் ம் சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு சார் என்கூட நான் நான் சிங்கிளாக தாங்க வந்தேன் பக்கத்தில் நிறைய வண்டிங்க நின்றுடுட்டுருந்துச்சுங்க நிறைய பேர் போயிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ப்ளீஸ் சார் நான் எங்கள் வீட்டுலேருந்து சிங்கிளாக தாங்க சார் வந்தேன் என்கூட வேறு யாரும் வரலிங்க சார் ஆ சார் அக்கம் பக்கம் சார் எதுவும் தெரியலிங்க சார் யார் எடுத்தாங்கனே தெரியலிங்க சார் நீங்கள் ரொம் சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் சார் பணம் எடுத்துகிட்டு வந்து கேஷ் பேக்கில் வச்சுட்டுதாங்க சார் ஜெராக்ஸ் கடைக்குப் போயிவிட்டு வந்தேன் சார் சார் இல்லைங்க சார் நாங்கள் ஒரு எமர்ஜென்ஸின்ட்டு வந்தேங்க சார் பணம் எடுத்து பேக்கில் வச்சுருந்தோம் சார் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுங்க சார் சார் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குதுங்க சார் சார் இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர்றங்க சார் தேங்க் யூ சார் சார் சார் நான் வரன் சார் வந்து கம்ப்ளைண்ட் எழுதிக் கொடுக்குறேங்க சார் தேங்க் யூ சார் வர்றங்க சார் ஆ ஓகே சார் சரிங்க சார் ம் சரிங்க சார்

சரிங்க சார் வர்றங்க சார் இப்போ வர்றங்க சார் சரி ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்